ஆமாம் சார் கேப் ட்ரைவர் தான் சார் சொல்லுங்கள் சார் எங்கே சார் போகணும் போகலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் காலைல அஞ்சு மணிக்கு கிளம்பி க சென்னைக்கு பத்து மணிக்கு போய் சேரணுன்னு சொல்கிறீங்களா சார் அது கொஞ்சம் கஷ்டம் சார் ஏன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் தான் இருக்குது ஒருவேளை ரோடு ட்ராஃபிக்காக இருந்தது அப்படினா ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு நாலு மணிக்குல்லாம் நீங்கள் கிளம்பிட்டீங்கனா நம்ம போய் சேந்துடலாம் சார் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக போகிறது கொஞ்சம் நல்லது தான் சார் நாலு மணிக்கு நீங்கள் ரெடியாக இருக்க முடியும்ங்களா ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்போ சென்னைக்கும் அரியலூர் டு சென்னை வந்து முந்நூறு கிலோமீட்டர் சார் நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து முப்பதுரூவா அப்படினு சொல்லி வாங்குகிறோம் சார் முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்படினு சொல்லும்போது கிட்ட தட்ட ஒரு ஒம்போதாயிரம் கிட்டே வாங்குவோம் சார் அப் அண்ட் டௌனுக்கு ஒம்போதாயிரம் வாங்குவோம் சார் வெயிட்டிங் சார்ஜு இருக்குது சார் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆயர்ரூபா வாங்குவோம் எவ்வளோ நேரம் சார் மீட்டிங் நடக்கும் ஓகே சார் அப்போ பத்து மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா அப்போ எத்தனை மணிக்கு சார் முடிஞ்சு எத்தனை மணிக்கு சார் வருவீங்க உடனே மீட்டிங் முடிஞ்சுதுனா உடனே கிளம்பிட்லாமா இல்லை பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணணுமா சரிங்க சார் கிட்டதட்ட ஒரு நாலுமணி நேரம் அஞ்சுமணி நேரம் கிட்டே வெயிட்டிங் இருக்கும் சார் ஒரு மூவாயிரம் மட்டும் கொடுத்துடுங்க சார் வெயிட்டிங் சார்ஜு அப் அண்ட் டௌன் ரெண்டுக்குமே சேர்த்து ஒம்போதாயிரம் தான் சார் ஒம்போது ப்ளஸ் ஒரு மூணாயிரம் பன்னெண்டாயிரம் ஆகும் சார் பரவாயில்லைங்களா சார் காலைல வரலாங்களா இல்லை சார் இப்போலாம் அந்த டீசல் வெலை பெட்ரோல் வெலைலாம் ஏறிடுச்சு சார் உங்களுக்கே தெரியும் கிலோமீட்டருக்கு முப்பதுரூவா கம்மி நாங்கள் வாங்குவது கிடையாது சரி நீங்கள் லாங்கில் இவ்வளோ தூரம் கூப்பிட்றதுனால தான் சரி அதுல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஒரு ரெண்டாயிரம் கம்மி பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு பதினோறாயிரத்துக்குனா வரலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பதினோறாயிரம் இல்லைனா பத்தாயிரத்துக்கு வரலாம் சார் ஓகேங்களா ஓகே சார் நான் நீங்கள் லொகேஷன் ஷேர் பண்ணுங்கள் நான் கரெக்டாக நாலு மணிக்கு நான் கரெக்டாக உங்களுடைய இடத்துக்கு வந்துடுவேன் நீங்கள் ரெடியாக இருங்கள் சார் நம்ம போய்விட்டு வரலாம் நன்றி சார் தேங்க்யூ சார்